நான் வந்து ஒரு பெரிய சிலை சிற்பங்கள் அப்படி செஞ்சிருக்கேனா உருவாக்கியிருக்கேனா பார்த்தீங்கனா வந்து செஞ்சிருக்கேன் அது வந்து யார் எனக்கு செய்கிறதுக்கு தூண்டினதுனா வந்து நான் நிறைய ஃபோனெல்லாம் பார்ப்பேன் நான் அதை பார்க்கும்போது வந்து இந்த வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன் இந்த யூடியூபில் அந்தமாதிரிலாம் பார்த்திருக்கிறேன் அதில் வந்து நிறையா பேர் வந்து இந்த இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு அதில் வந்து அவுங்க வந்து நிறைய வந்து விநாயகர் செய்கிற செஞ்சு அந்த வீடியோலாம் வந்து அதில் பதிவு செஞ்சிருந்தாங்க நான் அதுக்குள்ளே போயிட்டு அவங்களோட இதில் போயிட்டு நான் பார்க்கும்போது வந்து அதில் வந்து நிறைய விநாயகர் மட்டும் இல்லாமல் நிறைய சிலைகள் வந்து செஞ்சு அதை வந்து ஒரு வீடியோவாக வந்து போட்டுருந்தாங்க அந்த வீடியோ போ போட்டிருக்கும்போது வந்து நான் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் விநாயகர் இதுனு மட்டும் இல்லாமல் அப்போ அது பார்க்க பார்க்க வந்து அவங்க செய்கிறது வந்து வீடியோவாக பார்க்கும்போது வந்து நம்மளுக்கும் வந்து ஒரு செய்யணுன்ற ஒரு ஆர்வம் நம்மளுக்குள்ள வர்ற மாதிரி இருந்திச்சு அப்போது அது நான் செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு அதன் வழியாகதான் எனக்கு ஏற்பட்டுச்சு அதுக்கு எதுக்காக வந்து எனக்கு தோணுச்சுனால் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டே வந்து இது மேல் வந்து விருப்பம் இருந்திச்சு நம்ம செய்யணும் எப்போயாவது ஒரு டைமாவது நம்ம ஒருவாட்டியாவது செஞ்சிடுணும் அப்படீன்ற ஒரு எண்ணம் இருந்திச்சு எனக்குள்ளே அப்போ வந்து இந்த வீடியோவை நான் பார்க்கும்போது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஓகே நம்ம பண்ணலாம் நம்மளுக்கும் இந்தமாதிரி ஆசையாக இருந்திச்சு அப்படீன்ற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ளே வந்திச்சு நானும் அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்காக வந்து என்ன மண் செய்கிறாங்க இது எப்படி செய்கிறாங்க தண்ணியோடய பதம் என்ன அப்படீனு சொல்லி நான் அதெல்லாமே பார்த்துட்டு நான் செஞ்சேன் செய்யும்போது வந்து எனக்கு மண் தேவைப்பட்டுச்சி அந்த மண் வந்து எனக்கு எங்கெ கிடைக்குனு எனக்கு தெரியல இந்த பானை செய்றவங்க அவங்கக்கிட்ட போயிட்டு நான் வந்து கேட்டுப்பார்த்தேன் இதில் எது செய்யணும் என்ன மண் வைக்கணும்னு அவங்க வந்து களிமண்ணில் செய்யணும் அப்படினு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு இது கிடைக்குமா அப்படீனு சொல்லி கேட்டோம் அவங்க பரவாயில்ல நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படீனு சொல்லி சொன்னாங்க அதுக்கு மண்ணுக்கான எவ்வளோ காசோ அது நான் கொடுத்துட்டு நான் அதை வாங்கினேன் வாங்கி அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து ஒரு அம்மன் சிலை வந்து செஞ்சேன் அது செய்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திச்சு எதனாலனா வந்து இந்த உருவம் செய்கிறதுக்கு எனக்கு ஓரளவுக்கு வந்திச்சு ஆனால் அது வந்து இந்த விரல்கள் கண் காது மூக்கு இந்தமாதிரி செய்யும்போது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திச்சு இது வீடியோவைப் பார்த்து செய் செஞ்சாலுமே கூட எனக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திச்சு நான் ரொம்ப ஒரு ஒரு சவாலாக வந்து அதை எடுத்துக்கிட்டு நான் நம்ம பண்ணணும் நம்மளுக்கான ஆசை இது நம்ம ஆசைய நம்மதான் நிறைவேற்றிக்கணும் அப்படீன்ற ஒரு எண்ணம் வந்து நான் வந்து அதை வந்து அதை விடாமல் முயற்சி செஞ்சு ஒரு ரெண்டு நாள் ஆச்சு எனக்கு நான் அதை செய்கிறதுக்கு நான் வந்து அதை செய்யும்போது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது எனக்கு வந்து அன்றைக்கி ஒரு முதல் நாள் நைட்டு வந்து நான் அதை செய்கிறேன் அப்படீனம்போது வந்து முதல் நாள் நைட்டு வந்து எனக்கு தூக்கமே வரல இதை நம்ம செஞ்சிட்டுத்தான் வந்து நம்ம முடிக்கணும் செஞ்சிட்டுதான் மற்ற வேலையே நம்ம பார்க்கணும் அப்படீன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்திச்சு நம்ம நல்லா செய்யணும் பார்க்கவே ரொம்ப அழகாக செய்யணும் அப்படீன்ற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ளே வந்திச்சு திரும்ப திரும்ப நைட்டு கூட தூக்கம் வராமல் திருப்பி திருப்பி அந்த வீடியோவை பார்த்து பார்த்து பார்த்து நம்மளால வந்து இதை செய்ய முடியுமா இன்னும் இதுக்கப்றம் நம்ம எப்படி செஞ்சால் அதுவந்து அழகாக வரும் அப்படீன்ற ஒரு ஒரு ஐடியா வரும் அப்படீன்றதுக்காக வந்து நான் வந்து திருப்பி திருப்பி அந்த வீடியோ பார்த்தேன் அப்றம் அவங்களோட வீடியோ மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட வீடியோவும் நான் வந்து தேட ஆரம்பித்தேன் தேடி அதை நான் கண்டுபிடிச்சி இதுக்கெலாம் வந்து எப்படி சின்ன சின்ன ஒரு விஷயோலாம் கற்றுக்கிட்டேன் இது வந்து இப்படி பண்ணால் வந்து ஈசியாக இருக்கும் இப்படி பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படீன்ற ஒரு நிறைய விஷயோலாம் வந்து நிறையப் பேரு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்திச்சு அது அந்த வீடியோவை நான் பார்த்து கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு மறுநாள் காலையில் வந்து நான் எழுந்திருச்சு முதல் வேலையாக நான் வந்து இது தான் முடிக்கணும் அப்படீன் சொல்லி நான் சாப்பிடவே இல்லை சாப்பிடாம வந்து அந்த சிற்பத்தை வந்து ஒரு நல்ல ஒரு சிற்பமாக வந்து வடிவமைக்கணும் சிலையை வந்து நம்ம செய்யணும் அப்படீன்ற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ள வந்திச்சு ஒரு சிலர் சொன்னாங்க அதை வந்து கல்லில் வந்து சிற்பமாக செதுக்கலாம் அப்படீனு சொன்னாங்க ஆனால் வந்து அது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுக் அப்படீனு சொல்லமுடியாது நம்ம கற்றுக்கிட்டா நம்மளுக்கு எல்லாமே வரும் ஆனால் வந்து என்னால் எனக்கு வந்து நான் மண்ணால் செய்யணும் அப்படீன்ற ஒரு ஆசை எனக்கு இருந்திச்சு அந்தமாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு நான் நிறையா செஞ்சிக்கிட்டே இருக்கும்போது உருவம் வந்து நல்லா பெருசாகவும் வந்திச்சு அழகாகவும் வந்திச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்திச்சி அது நான் பண்ணிட்டு அதுக்கப்றம் வந்து நான் வந்து வண்ணம் தீட்டணும் அப்படீன்ற ஒரு ஆசை இருந்திச்சு உருவம் வந்து இந்த மண் கலரில் இருக்குது தான் வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா சிறப்பாக தெரியாது அப்படீனு சொல்லிட்டு நான் வந்து இந்த வ உருவத்துக்கு வந்து நம்ம வந்து கலர் பெயிண்ட் பண்ணலாம் அப்படீன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு நான் அதுக்காக வந்து நானே வந்து இந்த ஃபோட்டோலெல்லாம் பார்த்துருப்போம் அம்மன் சிலை இல்லை எதாவது வீடியோவில் எல்லாம் பார்த்துருப்போம் அதில் வந்து எந்தெந்த கலர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படீன்றத வந்து நான் தெரிஞ்சிக்கிட்டு நான் வந்து அந்த கலர் எல்லாம் நான் தேடிப்போய் வாங்கி அதுக்கப்புறமா வந்து அந்த மறுநாள் வந்து அந்த சிற்பத்தை காய வச்சுட்டு அந்த சிற்பத்துக்கு ஏற்றா மாதிரி அந்த கலரை வந்து நம்ம அடிக்கணும் அப்படீனு சொல்லிவிட்டு அந்த கலரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு கலர் டிப்ரெண்ட் கலராக இருக்கணும் அப்படீனு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படீனு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அந்த கலரெல்லாம் வந்து முகத்துக்கு ஒன்று அப்றம் வந்து இந்த புடவைக்கு ஒன்று பிளவுஸ் அந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் வந்து தனிதனியாக இருந்துச்சினால் தான் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா தெரியும் அப்படீனு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துச்சு நான் அந்த மாதிரி பண்ணேன் அது வந்து இந்த கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததை விட கலர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இருந்த அழகு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்திச்சி அது சொல்லவே முடியாது என்னால் ஏனால் வந்து என்னோடய ஆசைப்பட்ட விஷயம் வந்து அது ஆசைப்பட்ட விஷயம் வந்து அது எதுக்காக வந்து இந்த அந்தளவுக்கு சந்தோஷம் அப்படீன்னு சொல்லி சொன்னேனால் வந்து சந்தோஷமான விஷயோம் சாமி செய்கிற விஷயோம் சிலை செதுக்கிற விஷயோம் செலை செய்கிற விஷயோலாம் வந்து அந்தமாதிரி இருக்கும்போது வந்து நம்ம கையால் நம்ம செஞ்சு நம்ம அதை வந்து வண்ணம் தீட்டியிருக்கோம் அப்படீனம்போது வந்து நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் அது அந்த சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தவே முடியாது அந்தளவுக்கு இருக்கும் அந்த சந்தோஷம் ஆனால் வந்து அந்த சந்தோஷத்துக்கான அந்த காரணம் வந்து எனக்கு வந்து நடுவில் வந்து எனக்கு வந்து செய்கிறதுக்கே வந்து முடியல அவ்வளோ சவால்களை எதிர்த்து போராடிதான் நான் அதை செஞ்சேன் ஏன்னா எனக்கு வரலை வரலைனு சொல்லிவிட்டு நான் விடலை இருந்தாலும் என்னோடய ஆசை தான் அதுக்கோடய அதை தூண்டினதுக்குக் காரணமே வந்து என்னோடய ஆசைதான் அது நம்ம செய்யணும் நம்ம நம்மளாலயும் முடியும் அப்படீன்ற ஒரு ஆசைதான் அது அதனாலதான் வந்து நான் திரும்பவும் வந்து முயற்சி செஞ்சு மறுநாள் அதை நான் ஆரம்பித்து நான் அதை வந்து செஞ்சு முடித்தேன் நான் இதை நான் செஞ்ச உடனே வந்து எங்கள் வீட்டில் இருக்கறவங்கலாம் கேட்டாங்க ரொம்பவே அழகாக இருக்குது இந்தளவுக்கு நீ செய்வேனு நான் எதிர்பாக்கல அப்படீனு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசினாங்க எங்கள் வீட்டில் எல்லோருமே இப்போ வரைக்கும் அந்த சிலை வந்து எங்கள் வீட்டு சாமி ரூம் அந்த அந்த இடத்துலதான் நாங்கள் வச்சு வழிபட்டுட்டு வரோம் அதுவந்து ரொம்ப சக்தியாகவும் இருக்கும் அப்படீனு நம்பி நான் வந்து அந்த அந்த இடத்துல வச்சு நான் வந்து டெய்லி வந்து பூஜை பண்ணுறேன் எதாவது எனக்கு தேவை என்னோடய ஆசை இருக்குது அப்படீன்னு சொல்லி நான் நினச்சேனா வந்து அந்த சாமியை வந்து நான் வேண்டிக்கிட்டு நான் செஞ்சேனால் வந்து எனக்கு வந்து அது நடக்கும் அதனால் வந்து எனக்கு ஆசைப்பட்டு செஞ்சு என்னோடய மனது உருகி நான் செஞ்சதால் வந்து அதனோடய சாமியை வந்து வேண்டும்போது அதனோடய பலன் வந்து நிறைய கிடைக்கும் அப்படீன்ற ஒரு எண்ணம் எனக்கே இருந்திச்சு அதேமாதிரி அந்த சாமிக்கிட்டயும் நான் எதுக்கேட்டாலுமே வந்து அதை வந்து எனக்கு வந்து அதனோடய பலன் வந்து நான் கிடைச்சிக்கிட்டுதான் இருக்குது எனக்கு அதனால வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை வந்து நான் எப்படி சொல்கிறது வார்த்தையாலே சொல்லவே முடியாது அந்தளவுக்கு எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்திச்சு இது தான் நான் வந்து செஞ்ச சிலை சிற்பி